ஹலோ ஸ்விகிங்களா நாங்கள் மங்கை பேசுறேங்க மின்நகரில் இருந்து ஆமாங்க ஆமாங்க அண்ணா நாங்கள் ஒரு ஆர்டர் பண்ணி இருந்தோங்க ஃபுட்டு சிக்கன் பிரியாணியும் காளான் சில்லியும் பண்ணி இருந்தோம் ஆனால் வந்தது வந்து பிட்சா பர்கரும் வந்திருக்கு ஆமாங்க ஆமாங்க ஆனால் நாங்கள் அப்புறம் அப்படி வந்தால் எப்படிங்க நாங்கள் எது இது அக்சப்ட் பண்ணுறது நீங்கள் பார்த்து என்ன ஆர்டர் பண்ணிணாங்க எங்கே இருந்து வந்துச்சுன்னு நீங்கள் பார்த்து நீங்கள் கரெக்ட் பண்ணி இருக்கணுமில்ல ஆமாங்க இது அதனால எங்களுக்கு அதுவும் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கூட பரவாயில்லைங்க நாங்கள் இது பீட்சா பர்கர்லாம் சாப்பிட மாட்டோம் எங்களுக்கு அது தான் பிடிக்கும் அதனால இன்னொரு தடவை டெலிவரி பண்ணும் போது பார்த்து என்ன டெலிவரி பண்ணாங்க அப்படின்னு மிஸ்டேக் இல்லாமல் கொஞ்சம் டெலிவரி பண்ணுங்கள்